கள்ளக்குறிச்சியில் எம்பி மலையரசன் நாங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருக்கோம் எம்எல்ஏ ஏஜே மணிகண்ணன் இரண்டு பேருமே திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து ஒரு எங்கள் தொகுதியில் ஒரு பிரச்சின வருதுன்னால் நாங்கள் வந்து கவுன்சிலர் வா வா அவர்கிட்ட போய் சொல்லுவோம் அவர் வந்து அவரால் முடிக்க முடியலன்னா அவர் போய் எம்எல்ஏகிட்ட சொல்லுவார் எம்எல்ஏகிட்ட சொல்லி அவர் கொஞ்சம் பிரச்சினைய முடிப்பார் அதை விட ரொம்ப பெரும் பிரச்சினையா இருந்துச்சுன்னால் நாங்கள் அவர் எம்எல்ஏ போய் எம்பி கிட்டே சொல்லுவார் எல்லாம் மக்களெல்லாம் சேர்ந்து எல்லாம் போய் எல்லாம் சொன்னோன்னால் அது என்னாவோ அவரால் முடிஞ்சதை அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இதுவரைக்கும்